ஜலதோஷத்துக்கு வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அந்த தூதுவளைய வந்து நம்ம இலைய மட்டும் பிச்சுக்கணும் அதில் வந்து முள்ளு முள்ளாக இருக்கும் நம்ம வந்து சிஸ்சர் கத்திரிக்கோல் எடுத்து கட் பண்ணால் இலைய மட்டும் தனியாக எடுத்து தண்ணியில் நல்லா அலசிட்டு அதை வந்து நம்ம ரசம் மாதிரி வச்சு குடிச்சோம்னால் கண்டிப்பாக வந்து ஜலதோஷம் சரி ஆகும் எப்போயுமே நம்ம ரசத்துக்கு எப்போயும் இடிக்கிற மாதிரி ஜீரகம் மிளகு கருவேப்பிலைக்கு பதிலாக நம்ம தூதுவளை போட்டு பூண்டு போட்டு வரமிளகாய் போட்டு நம்ம இடித்து நம்ம தாளித்து ரசம் மாதிரி வச்சு குடிச்சோம்னால் கண்டிப்பாக நமக்கு தூதுவளை வந்து ஜலதோஷத்த நிப் நி சரி பண்ணிடும் கண்டிப்பாக இதை வந்து வாரத்தில் ஒரு டைம் ரெண்டு டைம் நம்ம சாப்பிட்டோம்னா குடிச்சோம்னால் நமக்கு வந்து ஜலதோசம் சரியா போயிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிளகு பார்த்திங்கன்னா மிளகை வந்து இடித்து பொடி பண்ணி நம்ம பாலில் வந்து மஞ்சளும் மிளகுத்தூளும் மிக்ஸ் பண்ணி பனங்கல்கண்டு இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டு நம்ம நைட்டு படுக்கும் போது குடித்துட்டு வந்தோம்னால் ஜலதோஷம் சளினால் பிரச்சனை இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் கூட அது நமக்கு சரி பண்ணிடும் சரி பண்ணிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜலதோஷம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுனால் நம்ம தண்ணி நல்லா ஹீட் பண்ணி நல்லா காய வச்சு கொதிக்க வச்சு நொச்சி தழைன்னு சொல்லுவாங்க அந்தத் தழைய நம்ம உள்ளார போட்டு நம்ம ஒரு போர்வையோ ஏதோ போத்திட்டு அந்த தண்ணியை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம ஆவி மாதிரி பிடிச்சோம்னா நமக்கு ஜலதோஷன்றது ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு சரியா போயிடும் இந்த நொச்சி எலை வந்து கண்டிப்பாக வந்து கிராமம் சைடில் வந்து கண்டிப்பாக இருக்கும் தூதுவளையமும் இந்த நொச்சி இலைகளும் கண்டிப்பாக வந்து எப்போயுமே கிராமம் சைடில் இருக்கறதுனால இது வந்து நம்ம வாரத்தில் ஒரு டைம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்பறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சுக்கு வந்து இடித்து நம்ம டீயில் போட்டு குடிச்சோம்னால் நமக்கு வந்து ஜலதோஷம் சரி ஆகும் நல்லா பால் பா கொஞ்சம் மிளகு சுக்கு கொஞ்சம் போட்டு அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரையை போட்டு நல்லா இடித்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு ரெண்டு டம்ளர்ன்றதை ஒரு டம்ளர் அளவுக்கு சுண்ட வச்சு நம்ம அந்த சுக்கு டீயை வந்து நம்ம குடிச்சோம்னால் ஜலதோஷன்றது சீக்கிரமாகவே நமக்கு சரி ஆயிடும் அதே மாதிரி வந்து சூப்பு மாதிரியுமே நம்ம வந்து குச்சு குடித்துக்கலாம் தூதுவளையை வந்து இடித்து நம்ம ரசம் மாதிரி வச்சு குடிச்சிக்கிட்டால் அதுவும் சரி ஆகும் அது மாதிரி துளசியை பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாட்டில் நல்லா கழுவிட்டு துளசியை வந்து நல்லா இடித்து அந்தத் துளசியை வந்து ஒரு அம்மியில் எதுலேயாது நல்லா இடித்து அதில் சாறை எடுத்து அப்புறம் ப துளசி ஒன்று அப்புறம் தூதுவளை கொஞ்சம் இடித்துக்கிட்டு அப்புறம் திருநீற்று பச்சைலன்னு சொல்லுவாங்க அதையும் பார்த்திங்கன்னா இடித்துட்டு மூணையும் இடித்து நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சு காய வச்சு அந்தத் தண்ணியை வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு சுண்ட வச்சு கஷாயம் மாதிரி நல்லா ஹீட் பண்ணுணோம்னால் பேனில் ஹீட் பண்ணோம்னால் நல்லா கசாயம் மாதிரி வந்துடும் அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அதை வந்து ஒரு டம்ளர் வந்து நம்ம வந்து டெய்லியுமே வந்து காலையில் ஒரு ரவுண்ட்ஸு இல்லைன்னா ஈவினிங் சாயந்தரம் ஒரு ரவுண்ட்ஸு எடுத்துட்டு எடுத்திட்டு அதை நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னால் வச்சுக்கோங்க தலை பாரம் ஜலஜோசோம் தலையில் தண்ணி எதாவது கோர்த்து இருந்தாலும் கூட நமக்கு வந்து ஒரு ஒரே ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு சரி ஆயிடும் இதை வந்து நம்ம எப்போயுமே செ செஞ்சுக்கிட்டால் நல்லது அதே மாதிரி தூது துளசியை வந்து நம்ம எப்போயுமே வந்து வாயில் போட்டு மென்னுட்டே அந்தச் சாறை வந்து வாயில் வச்சுட்டே இருந்தாலும் கூட அந்த உமிழ் நீர் வாயிக்குள்ளார இருந்துட்டே இருந்துச்சுனால் நமக்கு வந்து அந்த ச ஜலதோஷன்றது அதிகமாக நமக்கு வராது குளித்துட்டு வந்தாலுமே நம்ம வந்து தலையோடு குளித்துட்டு வந்தால் நம்ம டவல் போட்டு நல்லா தலையை நல்லா துவட்டிட்டு நல்லா வந்து காய வைக்கணும் ஃபேனில் தான் உக்காரணுன்னு ஒன்றும் இல்லை நல்லா வெயிலில் வந்து நல்லா தலையை காய வச்சாலே நமக்கு மேக்ஸிமம் வந்து ஜலதோஷன்றது அதிகமாகவே நமக்கு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது சின்ன சின்ன இன்க்ரீன்ஸு நம்ம கிராமத்தில் இத்தனை கிடைக்கிற அந்த தூதுவளை துளசி இந்த மாதிரி இன்க்ரீயன்ஸை நம்ம வச்சு நம்ம சாப்பிட்டுட்டோம்னா நமக்கு ஜலதோஷன்றது சீக்கிரம் சரி ஆயிடும்